ஆ பங்களாப்பூர் தோட்டக்காரருங்களா ஆ நான் கோபியிலேருந்து பேசுகிறேங்க ஹோல் சேல் ரேட்டுக்கு இப்பயே காய்கறி வேணுங்க மார்கெட்டில் இருந்து பேசுகிறேங்க தக்காளி வெங்காயம் கருவேப்பிலை தழை கொத்திமல்லி தழை புதினா அப்புறம் இந்தமாதிரிலாம் வேணும் சரி வெங்காயத்திலேயும் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயமெல்லாம் இருந்தாலும் ஓகே அப்படிங்களா ஓகே அந்தமாதிரி இருந்தாலும் ஓகே தான் நாங்கள் அதையும் எடுத்துக்கிறோம் என்ன ரேட்டில் கொடுப்பீங்க எனக்கு எப்படியும் டெய்லி எப்படியும் ஒரு குறைஞ்சது ஒரு பதினைஞ்சிலேருந்து ஒரு இருபது கிலோ குள்ளே வேணும் கீரையினால் வந்து எப்படியும் ஒரு இருபது கட்டு முப்பது கட்டு அந்தமாதிரி தேவைப்படும் சரி ஓகேங்க ஓகே நான் அப்போ ஒரு மெனு கார்டு போட்டு உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் நான் நேர்லேயும் வந்து உங்களை பார்க்கறேன் வந்துட்டு நான் ஒரு அடுத்த மாதம் இன்னிலருந்து நீங்கள் இப்போ எனக்கு ஆர்டர் கொடுத்தீங்கனா ரெகுலராக டெய்லி டெய்லி எனக்கு வேணும் இதில் டெய்லி டெய்லி கிடைக்குமா இல்லை நீங்களே கொண்டு வந்து கொடுத்துர்றீங்களா ஏன்னால் நான் நிறையா பக்கம் இருந்து வாங்கிகிட்டு இருக்கேன் எல்லா அவங்களே கொண்டு வந்து இறக்கிருவாங்க என் கிட்டே டிரான்ஸ்போர்ட் அந்தளவுக்கு ஃபெசிலிட்டிஸெல்லாம் கம்மியாகதான் இருக்குது இப்போது நீங்களே கொடுத்துட்டீங்கனா கொஞ்சம் கம்ஃபர்ட்டபிளாக இருக்கும் அதுக்கு எவ்வளோ வருங்க ஓகே மொத்தமாக எல்லாத்துக்கும் சேர்த்தி இரநூறுங்களா இல்லை ஒரு வெஜிடபிள்ஸோடு அந்த ரேட்டுங்களா ஓ ஒரு லோடு கொண்டு வர ஓகே பரவாயில்லை அது பரவாயில்லைங்க வெஜிடபிள்ஸெல்லாம் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கலாம்ல நாளைக்கு முடியாதுங்க நான் நாளான்னைக்கு வேணால் நேரில் வர்றேன் நான் வந்து பார்த்துட்டு நம்ம பேசிவிட்டு பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சின இல்லைங்க ஆ ஓகே ஓகேங்க